தம்பியா ட்ரைலர் தம்பியா இவங்க பசங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருந்தனே ஒரு ஐம்பது பீஸு அது என்னாச்சுங்க இன்றைக்கு அது இருபத்தி ஏழாம்தேதி ஸ்கூல்லு இல்லை பசங்களுக்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறோம் வேலை உத்தரவாயிருக்குங்க எங்களுக்கு ஒன்றாவதுலேந்து அஞ்சாவது வரைக்கும் கொடுக்கலாம் இருபத்தி அஞ்சாம்தேதி நாங்கள் பசங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுனால இருபத்தி ஒன்னாம்தேதி எங்களுக்கு யூனிஃபார்மை கொண்டாந்து கொடுக்குறா மாதிரி ரெடி பண்ணுங்கள் அப்புறோம் வேறு அதற்கு பொருளாதாரமும் எல்லாமே கொஞ்சம் மாறி சரி இதுவே கொண்டாந்து கொடுத்தீங்கனா பொருளாதாரத்தை வாங்க்கிலாம் ஆ ஓகே